நான் வந்து தோட்டம் வந்துங்க எங்கள் பாட்டன் எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இன்னமும் விவசாயம் பண்ணிகிட்டுதான் இருக்கோம் ஆரம்ப காலத்துலேருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி மாடு வச்சு அதை உழுது ஏற்றம் இறைச்சு ஏற்றம் இறைக்கும் போது நைட்டு ஒரு மணிக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு அதை மா வானத்த பார்த்து அந்த மீன் வந்ததுன்னா மணி ஒன்றுங்க அந்த வானத்துல மூணு நட்சத்திரம் சேர்ந்தாப்ல இருந்தால் மணி ஒரு மணி அந்த ஒரு மணிக்கு பறி அறுத்துக்கிட்டு வடத்தை அறுத்துக்கிட்டு மாட்டை ஓட்டிக்கிட்டு வயலுக்கு போய் ஏற்றந்தான் இறைக்கணுங்க ஏற்றம் இறைக்கும் போது பாட்டு ப் பாடி தான் ஏற்றம் இறைப்போம் ஏற்றம் இறைச்சு நூ ஐநூறு பொதி அறநூறு பொதி இறைச்சா தான் அந்த வயலில் பாயும் அவ்வளவு சிரமப்பட்டு விவசாயம் அந்தக்காலத்தில் பண்ணிணோங்க அதுக்கப்புறம் இபிஐயில் பதிவு பண்ணி அதை செலவு பண்ணி மோட்டார் வாங்கி வச்சு விவசாயம் பண்ண ஆரமித்தோங்க மோட்டார் வாங்கி வச்சு விவசாயம் பண்ணுவோம் மழை பருவத்துக்கு பெய்யாது மழை பருவத்துக்கு ஆடி மாதம் கரெக்ட்டாக மழை பெஞ்சா ஆடி விதை விதை போட்டால் நல்லாயிருக்கும் ஆடியில் மழை பெய்யாது ஆவணியில் பெய்யும் அப்புறம் புரட்டாசில பெய்யும் புரட்டாசில மாதம் நெல் நட்டோம்ன்னு வச்சுக்கோங்க அந்த பனியில் நெல் அடிப்படும் பனிக்காலத்தில் பங்குனி சித்திரையெல்லாம் பனி பனியில் வந்து நெல் வந்து அவ்வளோ தூரம் விளைச்சல் வராதுங்க அதனால் எதுவுமே விவசாயத்தில் வந்துங்க நம்ம நினைக்குற மாதிரில்லாம் விவசாயம் பண்ணுறதில்ல இப்போ மிளகா வைக்கிறமுன்னா மிளகா வந்து கார்த்திகை போட்டோம்னால் கடலை வெங்காயம் போடணும் வெங்காயம் போட்டால் கார்த்திகை மார்கழி தை இந்த மூணு மாதத்துல வெங்காயம் மாசி பங்குனியில் பனியில் அடிப்பட்டு போயிடும் வெங்காயம் அதேப்போல் மிளகாயும் அப்படிதாங்க நெல்லும் அப்படிதான் எள் வந்து அம்மா செடிக்கு தை மாதம் எள் தெளிக்கணும் நெல்லெலாம் அறுத்துகிட்டு தை மாதத்துல எள் தெளித்தமுன்னா எள் வரும் எள் வரும்ன்னா இப்பெல்லாம் இந்த மயில் தொந்தரவுங்க மோட்ரு வச்சு விவசாயத்தை பண்ணிணா மோட்ரு நம்ம கேணிங்கிறது ஒரு ரெண்டு கிலோ மீட்ரில் இருக்குதுங்க நம்ம மோட்ரு வச்சுட்டு வருவோம் நாலு பேர் சேர்ந்தா மோட்டாரை கழட்டிகிட்டு போயிடுவாங்க மோட்ரு பைப்பு இந்த ஒயரெல்லாம் கட் பண்ணி கழட்டிட்டு போயிடுவான் மோட்ரு இருக்காது காலைல போய் பார்த்தா தோட்டத்தில் மோட்டாரு இருக்காதுங்க தோட்டத்திலையேவா படுத்திருக்க முடியுங்க அந்தளவுக்கு பொழுதுக்கும் கஷ்டப்படுறோம் வயலில் உழுகிறோம் ஓலை வெட்டுறோம் மம்புட்டியை பிடிச்சி வேலை செய்கிறோம் ஆடுமாடு மேய்க்கிறோம் மாட்டுக்கு தீனி போடணும் பால் கறக்கணும் இதெல்லாம் செய்யணும் இந்த வேலை செஞ்சுட்டு சாயந்திரம் மத்தியானம் காலையில் போனோன்னால் மத்தியானம் ரெண்டு பழைய சோறு தின்றுட்டு வெங்காயத்தோட பழைய சோறுதான் ரெண்டு குடிப்போங்க குடிச்சுட்டு விவசாயம் பண்ணிவிட்டு சாந்திரம் வீட்டுக்கு வருவோங்க இந்த காபி டீயெல்லாம் அப்போ கிடையாது வரக்காப்பி தாங்க இது வெல்லத்தை கடிச்சுட்டு வரக்காப்பி தான் குடிப்போம் அப்படியிருந்து கஷ்டப்பட்டு தோட்டத்துலேருந்து வீட்டுக்கு வந்து இராத்திரிக்குதான் ஒரு ரெண்டு சோறு சாம்பார் ரசம் இது மாதிரி இருக்கும் சாப்பிட்டு படுப்போம் விடிஞ்சு போய் பார்த்தா மோட்ரு இருக்காது திருடன் கழட்டிகிட்டு போயிடுவான் அப்புறம் மோட்ரு வாங்கணுங்க மோட்ரு வாங்கணுன்னால் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் மோட்ரு தான் வாங்கணும் ரொம்ப சிரமப்பட்டு மோட்ரை சொசைட்டியில் போய் அது சிட்டா எழுதி கொடுத்து பட்டா கொடுத்து எல்லாம் போட்டு விவோகிட்ட வந்து எஸ்டிமேட் போட்டு சொசைட்யில் லோனு போட்டுங்க லோனு போட்டு மோட்ரு வாங்குகிறத்துக்கு பத்து இருபது நாள் ஆகிடும் பத்து இருபது நாள் ஆச்சுனா விவசாய நிலம் காஞ்சு போயிடுங்க அதுக்குள்ளே யார்டையாவது கடன் வாங்கி வட்டிக்கு ரெண்டு வட்டிக்கு ஒரு வட்டிக்கு கடன் வாங்கி மோட்டர் வாங்கி வச்சுக்கின்னு சொசைட்டியில் லோன் போட்டு லோனில் பணத்தை வந்தோம்ன்னா அவங்க கடனை வாங்கின கடனை கொடுக்கணுங்க கடன் கொடுத்து முடித்தோம்ன்னு வைச்சுக்கங்க விவசாயம் பண்ணுறத்துக்கு கையில் காசு இருக்காது ஒரு ஆடு மாடை விற்று ஏதோ இருக்கிற வெள்ளாமையில் ஏதோ நாலு மூட்டை மூணு மூட்டை இருந்துன்னால் எள் கிள் எதாவது மிளாகா கிளாகா இருந்தால் விற்றுட்டு தாங்க அடுத்த விவசாயம் பண்ணமுடியும் இப்படியேதான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்குங்கிற மாதிரிங்க ஆரம்ப காலத்துலேருந்து இருந்த வரைக்கும் இப்படியே தாங்க நடந்துகிட்டு இருக்குது விவசாயம் ஒன்று பெரிய அளவில் விவசாயத்தில் வெங்காயமெலாம் நல்ல வருங்க பங்குனி மாதத்துல பனியில் அடிப்பட்டு போயிடும் வெங்காயம் பிடுங்குவோம் அதை வந்து ஆயக்கூடாதுங்க அப்படியே வைக்கணும் விலை விலை கிலோ அஞ்சு ரூபாய்க்கு விற்கும் அதை ஆயாமல் வைச்சோம்ன்னு வைச்சுக்கங்க ரொம்ப நாளைக்கு வைச்சோம்ன்னா அழுகி போயிடுங்க அதை அடிக்கடி பட்றை போட்டு பட்றையால் கீற்றுக்கட்டி வச்சுருக்கணுங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கீற்ற பிரிச்சுட்டு வெங்காயத்தை பட்றையா உலர வைக்கணும் வெங்காயத்தை திருப்பி கீற்ற கட்டணும் இப்படியே வெங்காயத்தை ஒரு நாலு மாதம் வச்சுருந்து விலை வரைக்கும் ஒரு முப்பது ரூபா இருபது ரூபா கிலோ வரும்போது விற்றமுன்னா ஒரு நியாமான ரேட்டுக்கு ஒரு நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு விற்கிக்குங்க அதேப்போல் நெல்லும் அப்படித்தாங்க நம்ம சிரமத்துக்காக நெல்லை விற்றுட்டோம்ன்னா கிடைக்காதுங்க நெல்லை வச்சுருந்து பொறுமையாக ஒரு நாற்பது மூட்டை வருன்னு வச்சுக்கோங்க பத்து மூட்டை முப்பது மூட்டையை ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வச்சுருந்து விற்றோன்னா நல்ல விலைக்கு விற்கும் கடலையும் அதேப்போல்தாங்க கடலை போட்டோமா பத்து மூட்டை ஆச்சா இதில் ரெண்டு மூட்டை வீட்டுக்கு செக்கு ஆட்டிட்டு மீதி எட்டு மூட்டையை ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை விதைக்கு வச்சுக்கிட்டு ஏழு மூட்டையை விற்றோன்னா பொறுமையாக விற்றா விவசாயத்தில் லாபம் இருக்குங்க நமக்கு பொறுமையே கிடையாதுங்க ஏன்னால் நம்ம வாங்கிறது பூரா கடன் உரம் கடன் ட்ரக்குக்கு காசு கரண்ட்டுக்கு மோட்டருக்கு செலவு எல்லாம் செலவுதாங்க மோட்ரு ஒரு ட்ரிப் இல்லை ரெண்டு ட்ரிப் கூட திருட்டு போயிருக்குதுங்க காயில் போயிடும் கரண்ட்டு லோ ஓல்டேஜ் வரும் கா காயில் போயிடும் மோட்ரை போட்டு நம்ம தண்ணி இறச்சிகிட்டு இருப்போம் லோ ஓல்டேஜ் நம்ம மூணு பீஸில் வர டப்புன்னு ரெண்டு பீஸில் லோ ஓல்டேஜ் சாட்டாரு கீழே விழுவாது காயில் போயிடும் காயில் போனால் ஒன்னே மோட்டருக்கு காயில் கட்டணும் அப்போதான் நம்ம சரி மாடு தான் வச்சுருக்கங்க மாட்டை பார்த்துக்கிட்டு விவசாயம் பண்ணிணா மாடு வச்சு உழவு ஓட்டினாலும் நஷ்டந்தான் வருதுங்க ட்ரக்கில் உழவு ஓட்டினாலும் நஷ்டந்தான் வருது எல்லாம் கணக்கு போட்டாங்க எல்லாம் ஒன்றும் விவசாயத்தில் பெரிய அளவில் ஒன்றும் சம்பாதிக்கலைங்க எனக்கு இப்போ பத்து வருஷம் எனக்கு இப்போ வயசு ஆரம்ப காலத்தில் எனக்கு பதினேழு வயசு படிச்சு முடிச்சதுலேருந்துங்க விவசாயம் பண்ணிகிட்டுதான் இருக்கோம் இன்னும் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கோம் விவசாயம் பண்ணாமல் இருக்கிறதில்லிங்க சோளம் கம்பு கேழ்வரகு மக்காச்சோளம் சூரியகாந்தி எல்லாம் வருதுங்க எல்லாம் வெள விளைச்சல் வந்துச்சுன்னு வைச்சுக்கங்க விலைக்கு விளைச்சல் வரும் பத்து மூட்டை சூரியகாந்தின்னால் அவங்க கேட்குற விலைக்கு கொடுக்க முடியுங்க அவங்க நம்மகிட்ட முப்பது ரூபாய்க்கு கேட்போம் அவங்க நாற்பது ரூபாய்க்கு கூட விற்பாங்க ஆனால் நம்மகிட்ட வாங்கினது முப்பதுதாங்க அதேப்போல் எல்லா விதையும் அப்படிதாங்க விதை வாங்க போனோமுன்னு வைச்சுக்கங்க சூரியகாந்தி போனமுன்னு வச்சுக்கங்க ஒரு ஏக்கருக்கு விதை வாங்க போனால் ஆயிரத்து ஐநூறு ரூபா கிலோங்கிறான் மூணு கிலோ வாங்கிறோம்ன்னு வைச்சுக்கங்க ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கு விதை வாங்கி சூரியகாந்தி நட்டு களை பறிச்சு தண்ணி விட்டு நட்டால் அந்த விதை எல்லாம் பூடும் சூரியகாந்தி பத்தாயிரத்துக்கு விற்கிங்க விதை ஆறாயிரத்துக்கு வாங்கி பத்தாயிரத்துக்கு விற்கிங்க நாலாயிரங்க இதுக்கு கூலி என்னாச்சுங்க ஒரு ஆளுக்கு தண்ணியடிக்கிற கூலி உரம் போடுற கூலி உழவு ஓட்டின கூலி என்ன இருக்குதுங்க விவசாயத்தில் ஒன்றும் கிடையாது நம்ம நினைக்குற மாதிரிலாம் விவசாயம் பண்ணமுடியாது ஏதோ காது மூக்கில் போட்டுக்க தோடு மூக்குத்தியை வச்சுருந்தா போதுங்க இன்னிக்கு அந்தளவுதான் விவசாயம் ஓடிகிட்டு இருக்குதுங்க அதுவும் அடகு வச்சுதான் இன்னிக்கு விவசாயம் முழுதா பண்ணுறாங்க அதையும் அடகு வைச்சா நாங்கள் என்ன பண்ணுறதுங்க அப்புறம் விவசாயம் பண்ணிவிட்டோம் உரம் போடணும் கையில் காசு இல்லை எதாவது ஒரு நகையை அடகு வச்சு இப்படி பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு பிழைப்பு ஓடிக்கிட்டுதான் இருக்குது இன்னிக்கு விவசாயம் இதேதாங்க பிழைப்பு விவசாயத்துல ஆடு மாடு வச்சுருந்தாலும் பால் கறந்தாலும் பாலை கொண்டு போய் சொசைட்யில் ஊற்றினா அதுக்கு நல்ல ரேட் கிடையாதுங்க தீவனம் தவிடு எண்நூறு ரூபா தீவனம் ஆயிரத்து எண்நூறு ரூபா இன்னும் விலை புண்ணாக்கு எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் கிலோ ஒன்றும் லாபம் இல்லைங்க விவசாயத்தில் கஷ்டமானது விவசாயம்தாங்க விவசாயி யாரும் நிம்மதியாக தூங்க முடியாதுங்க